சமூகத்தில் அமைதி காக்கிறத்துக்கும் மக்களை பாதுகாக்கிறத்துக்கும் இன்னும் கொஞ்சம் நிறையா சட்டமெலாம் போடணும் ஊருக்கு ஒரு போலீஸ் ஸ்டேசனுங்ற மாதிரி வெச்சிடணும் அப்போ தான் எல்லாம் பயிப்படுவாங்க எல்லா ஒரு சட்டம்னால் அது எல்லாேருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சுன்னுக்கணும் இப்போ ஸ்கூலிலே பிள்ளைங்களுக்கு பாடமாக வெச்சுட்டாங்கன்னா அது கொஞ்சம் ஈஸியாக தெரிஞ்சுக்குங்க வீட்ல இருக்குறவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்குங்க இப்போ நாட்டில் வந்து குற்ற செயல்கள் அதிகமாக நடக்குது கழுத்துல இருக்குற செயினை பறிச்சுன்னு போகிறாங்க பாக்கெட்டில் இருக்குற பணத்துக்காக கழுத்தையே அறுத்துகிட்டு போயிடுறாங்க இதெல்லாம் குறையணும் அதுக்கெல்லாம் கொஞ்சம் தண்டனை கடுமையாக இருந்துச்சுனா இந்த குற்றம் நடக்காமல் இருக்கும்